எனக்கு டான்ஸ் ஆட ரொம்ப பிடிக்கும் யூடியூப்லையும் சரி நான் டிவிலையும் சரி டான்ஸ் ஷோஸ் வந்து நான் அதிகமாக பார்ப்பேன் யூடியூப்பில் பார்க்கறனா நான் அதிக்கடி பார்க்கற ஒரு ஷோன்னா ஒரு சேனல்ன்னு பார்த்தன்னா இந்தியாஸ் பெஸ்ட் டான்ஸர் அதில் ஆட்ற எல்லாருமே சூப்பராக ஆடுவாங்க ஜட்ஜஸும் சரி அதில் எல்லா விதமான டான்ஸும் யூஸ் பண்ணுவாங்க ஒவ்வொருத்தரும் சூப்பக ஆடுவாங்க நிறையா பேர் கயிறுல கம்பியில ஆகாயத்தில் என்ன பறந்து நிலத்துல அந்த மாதிரி வித்தியாசமாக ஆடுவாங்க எனக்கும் ரொம்ப பிடிக்கும் டிவிலன்னு பார்க்கம்போது டான்ஸ் ஜோடி டான்ஸ் வந்து நான் அதிகமாக பார்ப்பேன் அதிலையும் எல்லாரும் சூப்பராக ஆடுவாங்க அத் இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ப நிறையா பாரம்பரிய நடனல்லாம் இதில் யூஸ் பண்ணியிருப்பாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச சேனல்ஸ் இது